நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புக்கு இந்த சிறுவர்மலர் அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன புக்கெலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் தந்தாங்கன்னா அந்தமாதிரி ரீட் பண்ணுறது அந்தமாதிரி கதையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறது இந்தமாதிரிலாம் ஆரமித்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த பொன்னியின் செல்வன் அந்தமாதிரி கதையை வந்து நான் காலேஜ் முடித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப அங்கே உள்ளே சிஸ்டத்தில் வந்து படிக்க ஆரமித்தேன் எப்போடா அந்த புக்கை படித்து முடிப்பேன்ருக்கும் வீட்டுக்கு போனாலும் அதே ஞாபகமாக இருக்கும் எப்போ படித்து எப்போடா இந்த பு கதை பூரா படித்து முடிப்போம் அந்தமாதிரி இருக்கும் அப்போ வந்து என்ன ரொம்ப நல்லாயிருந்துச்சி அதை படிச்சதுக்கு அப்புறம் அந்த கதைய மற்றவங்களுக்கு சொல்கிறது இந்தமாதிரி எல்லாம் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் இந்தமாதிரி கதை புக்கெலாம் படிப்பேன் அங்கே உள்ளே பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்கற லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே இருக்கற புக்கெல்லாம் ரீட் பண்ணுறது அப்புறம் எனக்கு மேரேஜாயி குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கு அப்பறம் அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்காக புக்கு படிக்கிறது இந்தமாதிரி தான் வந்து நான் புக்கு படிக்கிறதே ஆரமித்தேன் கிளப்பு அப்படின்னா வந்து புக்கு படிக்கிறதுக்காக எந்த ஒரு கிளப்லாம் சேர்ந்தது இல்லை ஆனால் வந்து எனக்கு புக்கு படிக்கிறது இப்போயும் பிடிக்கும் இப்போலாம் சில சாகித்ய அகாடமி வ விருது வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கெல்லாம் வரும் போது அந்த புக்கெலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது அம்பை எழுதிய புக்கு இந்தமாதிரி லக்ஷ்மிகாந்த் இந்தமாதிரி புக்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதுக்காகவேயாச்சும் வாங்கி வச்சுருக்கேன் அப்போப்ப ஃப்ரீயாக இருக்கப்ப அதையும் ரீட் பண்ண தான் செய்வேன்